ஏனால் பொதுவாக அந்த மாதிரி வந்து கால்நடைகளெலாம் வந்து வளர்த்தம்னா வந்து அரசாங்கத்தில் உள்ள அந்த விலங்கு பராமரிப்பு உள்ளே அந்த டாக்டரோ அல்லது ப்ரைவேட்டில் உள்ள அந்த வெட்னரி டாக்டரோ இவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம ப்ராப்பராக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கனா வந்து கரெக்டாக இதுக்கு வந்து தடுப்பூசி அந்த பூச்சி மாத்தரை ஃபீவரிஷ் இருக்கா இல்லையா வேறு எதுவும் குறைகள் இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணணும் ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக பார்க்கணும் இதனால வந்து பார்த்திங்கனா விவசாயிகளுக்கு இன்னும் வந்து பலன்னால் இதுங்க போடுற சா சாணம் வந்து பார்த்திங்கனா விவசாயத்துக்கு உரமாக வந்து யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் இதில் உள்ள விதிமுறைகளும் வந்து பார்த்திங்கனா ஏதான இப்போ வந்து இறந்துருச்சு வச்சுருச்சுனா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கனா அதுக்குனு ஒரு இடம் செப்ரேட் பண்ணி அதை கரெக்டாக வந்து அப்புறப்படுத்தணும் பொது இடங்களில் வந்து அதோடய சடலங்கள சடலங்களை வந்து அப்படியே போட்டு போயிடக்கூடாது ஒன்று அது மாதிரி கரெக்டான இதில் பராமரித்து இறந்தாலுமே அதை கரெக்டாக வந்து ஸேஃப்டியாக இது பண்ணணும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா இதை பத்தின எந்தவொரு உங்களுக்கு டீட்டெய்ல் எதுவும் வேணும்னாலும் கவர்மெண்ட்லையோ ப்ரைவேட்லையோ வந்து டாக்டருங்கள்கிட்ட கேட்டிங்கனால் அவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான ஆலோசனைகளை கொடுப்பாங்க இதுல்லாமல் இப்போ இந்த சமூக வலைதளங்களே நெறைய யூடியூப் சேனல் அந்த மாதிரி இதில் வந்து அடிப்படை இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்களெலாம் போடுறாங்க என்ன உணவுமுறை பராமரிப்பு முறை எந்த இதுக்கு என்ன மாதிரி வந்து மெடிஸன் கொடுக்கணும் வைக்கணும் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு இந்த சமூக வலைதளங்களில் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் டாக்ட்ர கன்ஸல்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறது நல்லது